இந்த நீங்களே வச்சுக்குங்க இப்போ பொண்ணுங்க முன்னேதான் பொண்ணுங்கள் எல்லாம் படிக்கக் கூடாது வீட்டில் தான் இருக்கணும் நம்ம சொல்கிற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாங்க இப்போல்லாம் பிள்ளை பெண்ணுங்கள தான் இந்த பசங்களை விட அதிகமாக படிக்க வைக்கிறாங்க எங்கள் சகோதரி என் தங்கச்சிக்கூட ரெண்டு பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேருமே எம்எஸ் லண்டனில் படிச்சுட்டு இப்போ லண்டன்லையே செட்டில் ஆயிட்டாங்க அங்கேயே படித்து அங்கேயே நல்ல வேலை பார்த்துட்டு அங் இப்போ க்க அங்கே கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறாங்க இப்போல்லாம் பொண்ணுங்களை தான் பசங்களை விட ரொம்ப படிக்கிதுங்க நல்லா இதாக இருக்குதுதுங்க மெச்சூரிட்டியாக இருக்குதுங்க இப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் பொண்ணுங்க தான் சொல்லித்தராங்க எல்லாம் நல்லா ப இந்தக்காலம் மா அந்த காலம் மாதிரியெல்லாம் இந்தக்காலம் இல்லை ரொம்ப பொண்ணுங்க பசங்களை விட அதிகமாக படிக்கிறாங்க இது தான் நமக்கு வேணும் அப்போல்லாம் ரொம்ப பெண்ணுகளே எல்லாம் வீட்டை விட்டு வெளியவே அனுப்பமாட்டாங்க அதுவும் வ வ வயதுக்கு வந்துட்டால் வெளியேவே போகக்கூடாதுன் சொல்லுவாங்க இப்போல்லாம் பொண்ணுக்கெல்லாம் எல்லாம் இடத்துக்கும் அனுப்பிடறாங்க பெண்ணுங்களும் ரொம்ப இதாக இருக்கிறாங்க ரொம்ப நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க பசங்களை விட பொண்ணுங்க நல்ல இதாக இதாக இருக்கிறாங்க என்ன பொண்ணுங்கள் தான் ரொம்ப நம்பளும் பெண்ணுங்கன்னால் ரொம்ப ஒரு பாசமாக ஆசையாக அதுங்களை வளர்த்துறோம் அதுங்க விருப்பப்படி நீங்கள் என்ன வேணுனாலும் செய்யுங்கம்மா என்ன வேணும்னாலும் படிங்க எங்கே வேணுணாலும் போங்க உங்கள் எதிர்க்காலத்தை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளும் ஊக்குவிக்கணும் அதுங்க அப்போதான் நல்ல விஷயம் நல்ல இதாக இருக்கும் நம்ம அவங்கள அடக்கி அடக்கி வைக்கக்கூடாது அவங்களை ஃப்ரீயாக விடணும் அப்போதான் அதுங்க நல்லா மனசில் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட எல்லாம் எதைனாலும் கேட்குங்க நம்ம இது பண்ண பண்ண தான் அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு இதுவும் வரும் நம்ம அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பொண்ணுங்களை பார்க்கணும் அதுங்களும் ஃப்ரெண்டு மாதிரி நம்மக்கிட்ட எல்லாம் விஷயமும் சொல்லும் நம்மளும் அதுங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக தான் எப்பையும் இருக்கணும் பொண்ணுங்க தான் நம்ம வு நாட்டின் கண்கள்